ஹலோ வணக்கம் சார் நான் திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் சார் இது ரிஜிஸ்டர் ஆஃபீஸா சார் கொஞ்சம் நாளாக எங்கள் வீட்டில் சொத்துப் பிரச்சனை போய்ட்ருக்கு சார் அதனால என் தாத்தா பாட்டியோடய டெத் சர்ட்டிஃபிக்கேட்டை சப்மிட் பண்ணோம் அப்போ அவங்க அதை செக் பண்ணிப் பார்த்துட்டு என் தாத்தாவோடய பேரில் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது என் பாட்டியோடய பிறந்த தேதி தப்பாக இருக்குதுன்னு அதை மாத்திவிட்டு வந்தால் தான் சொத்து சம்மந்தமான ஆலோசனை வழங்குவேன்னு அதிகாரி சொல்லிவிட்டாரு அதனால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ இந்த வாரத்துக்குள்ளே மாற்றிக் கொடுங்க சார் இதனால எங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனை சார் ஒத்துமையான குடும்பம்னு பேர் வாங்கின குடும்பம் சார் இந்த சொத்தால் அடிக்கிற அளவுக்கு போய்டக் கூடாதுன்னு தான் உங்கக்கிட்டே இவ்வளோ அவசரப்படுத்துகிறேன் என் தாத்தாவோடய டென்த்து மார்க் ஷீட்டை இணைச்சிருக்கேன் சார் என் பாட்டியோடய பிறந்த தேதிக்காக அவங்க ஆதார் கார்டை இணைச்சிருக்கேன் சார் சீக்கிரமா மாற்றிக் கொடுங்க சார் ஓ நாளைக்கு வரவா சார் ஓகே சார் தேங்க்யூ சார்